ஆமாங்க சொல்லுங்கள் ஆ எடுத்துக்கலாங்க ஆமாங்க ஆ பண்ணிக்கலாங்க எப்போ போனால் எது எந்த டைமுக்கு வருணுங்க எப்போ வரணும்

ஆ சரிங்கங்க நான் வந்து என்னோடய அஸிஸ்டண்டு கூட்டிட்டு நான் வந்துடுறோங்க நேரே வந்துடுறோங்க ஆ சரிங்க நல்லா பண்ணிக்கலாங்க ஆ பண்ணிக்கலாங்க ஆ நீங்கள் கேட்குறா மாதிரி நல்லா தெளிவாக பண்ணிக் கொடுத்துருவோங்க ஆ ஆ சரிங்க